ஹலோ சொல்லுங்கம்மா ஆ ஆமாம்மா நீங்கள் சரிங்கம்மா எப்போம்மா வருது டுவெண்ட்டி த்ரீயாம்மா ஓ உ உங்களுக்கு எந்த மாதிரி மேக்அப் வேணும்மா ரிசப்ஷனுக்கா இல்லை மேரேஜு அது மாதிரியாம்மா சரிங்கம்மா ஓகே வரேன் ஆ சரிங்கம்மா ஓகேம்மா உங்களுக்கு மெஹந்தி மேக்அப் மட்டும் போதுமா இல்லை மெஹந்தி அதெலாம் வேணுமாம்மா மேக்அப் மட்டும் ஃபிஃப்டின் தௌசண்ட் வேணும்மா மேக்அப் மட்டும் ஏன்னால் மேரேஜுக்கு ரிசப்ஷன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஃபிஃப்டின் தௌசண்ட்மா கம்மி அது அப்புறம் பார்த்துக்கலாம்மா நீங்கள் எப்போதுன்னு சொல்லுங்க நான் அப்போ வரேன் இல்லைம்மா புரோடக்டெலாம் கொஞ்சம் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்குதும்மா நம்ம கம்பெனியில் நம்ம பியூட்டி பார்லரில் அதெல்லாம் வந்துட்டு நல்லா சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் உங்களுக்கு ஸ்கின் நல்லா இருக்கும்மா அதனால தான் இவ்வளோ காஸ்ட்லி ஆ சொல்லுங்க ஓகேம்மா ம் ஓகேம்மா ஆ ஓகே